எங்களுடைய சடங்கெல்லாம் சொல்கிறோம் நான் மீன் வியாபாரி தூத்துக்குடி ஃபிஸ்ஸிங் ஆர்பரில் போய் நாங்கள் மீன் எடுக்கப்போவோம் மீன் அங்கே ம போட்டில் லாஞ்சில் வரும் அவங்க மீன் ஏலம் கூறுவாங்க நாங்கள் அந்த மீனை எடுத்து நாங்கள் ஊருக்கு கொண்டு வந்து வேன் பிடிச்சி போவோம் கொண்டு வந்து நாலு பேர் மூணு பேர் சேர்ந்து போவோம் போய் கொண்டு வந்து இங்கே விற் விற்க செய்வோம் நாங்கள் சந்தையில் வச்சு அது ஒரு அளவு பரவாயில்ல எங்கள் மீன் வியாபாரம் ஆனால் அங்கே என்ன இருந்திருந்தாலும் விலை கூடிடுது அப்படி அதிகமாக விலைக்கு கூடும்போது எங்களுக்கு லாபம் கம்மியாக கிடைக்கும் கொஞ்சம் குறையாக போச்சு அப்படினா எங்களுக்கு கொஞ்சம் லாபம் அதிகமாக கிடைக்கும் அஞ்சு ஆறு பேர் சேர்ந்து போவோம் மீன் எடுத்துகிட்டு வருவோம் ஃபிஸ்ஸிங் ஆர்பரில் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஒர் அளவுக்கு பரவாயில்லாம நல்லா தான் போகுது மீனுங்கெல்லாம் நல்லா நம்ம கடற்கரைல போய் எடுக்கிறதுனால ஒரு அளவுக்கு பரவாயில்ல வண்டி வாடகை கொடுத்திருந்தாலும் இல்லை நம்ம இந்த பக்கத்தில் இதே இங்கே வியாபாரம் பண்ணுனம்னால் அவ்வளோவா கிடைக்காது ஓரளவு நம்மளுக்கு ஆண்டவர் லாபம் கொடுக்க தான் செய்கிறாங்க வீட்டுக்கும் வந்து மீன் வாங்குவாங்க சில பேர் நாங்கள் சந்தைக்கு கொண்டு போவோம் முன்னாட்டி வந்து வாங்குவாங்க இந்த புது ஃப்ரெஸ்ஸாக இருக்கும் மீன் ஏன்னால் நம்ம கடற்கரையில இருந்து உடனே கொண்டு வரதுனால் கொஞ்சம் விரும்புவாங்க மத்தவங்கன்னா அவங்க சைக்கிளில் கொண்டு வந்து வண்டிட்டு வண்டியில் கொண்டு வந்து தெருவெலெல்லாம் விற்கம்போது கொஞ்சம் அது மீன் இதாகிரும் நம்ம வீட்டில் இறக்கி வெச்சு நம்ம காலையில் எடுத்துகிட்டு போகும்போது ஃப்ரெஸ்ஸாக இருக்கும் அதனால் நம்ம ஃபுல்லாக வந்து வீட்டில் வந்து வாங்குவாங்க மீன் அங்கே மீன் கொஞ்சம் நல்லாயிருக்கு அப்படின்டு நானும் கொஞ்சம் பார்த்துபராம நானும் கொடுப்பேன் மீன் என் மீன் ஒரு அளவு பரவாயில்லாமா ஓடிகிட்டு இருக்குது வியாபாரம் இனிமேல் இந்த ஏப்ரல் மாதம் கேட்டு போடுவாங்க பதினைஞ்சாந்தேதி அதுல ஒரு ஒன்றரை மாதம் லாஞ்சு போகாது அப்போ தான் கொஞ்சம் சங்கடமாக இருக்கும் நாங்கள் முட்டம் கேரளா அப்படி அங்கெல்லாம் போகவேண்டிது வரும் தரவகுளம் இப்படி போவோம் ஆனால் அதுவும் அந்த மீன்கள் கொஞ்சம் ருசி இருக்காது நம்ம தூத்துக்குடி கடற்கரை பின்னக்காயில் மணப்பாடு உவரி இப்படி கடற்கரைகள் உள்ள மீன்கள் வந்து கொஞ்சம் நல்லா ருசிக்கும் தூத்துக்குடி மீனுனாலே அது கொஞ்சம் நல்லா ருசியாக இருக்கும் மீதி நாங்கள் கேரளா முட்டம் அங்கெல்லாம் போய்விட்டு வரும்போது கொஞ்சம் மீன் கொஞ்சம் டேஸ்ட் இருக்காதுன்னு அவக்களே சொல்வாங்க இருந்தாலும் வழி இல்லை வாங்கி சாப்பிட்டுதான் ஆகணும்னு தரவகுளத்துக்கு போவோம் இந்த ஒன்றரை மாதமா கொஞ்சம் எங்கள் சங்கடமாக இருக்குது இந்த ஏப்ரல் பதினஞ்சில் இருந்து கேட்டு போடுவாங்க தூத்துகுடியில் மே பதினஞ்சு முடிஞ்சு ஜூன் ஜூலையில் தான் த திறப்பாங்க அப்புறம் லாஞ்சு போகும் போன பிறவு கொஞ்சம் ஓரளவு பரவாயில்லாம இருக்கும் இந்த வருஷத்துல இந்த ஒரு ஒன்றரை மாதம் கொஞ்சம் ரெண்டு மாதம் நாங்கள் சங்கடப்பட வேண்டியது இருக்கும் அவ்வளோ தான்